நம்ம நாட்டில் பிரிக்க முடியாத உணவுங்கிறது அரிசி சாப்பாடு தான் அரிசி சாப்பாடு தான் அதில் வந்து இப்போ வந்து ஆம்பூருன்னு சொன்னால் பிரியாணி ஆம்பூர் பிரியாண்னாவே தனி சுவை அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி அல்வான்னா திருநெல்வேலி அல்வா அதே மாதிரி சிக்கனில் வந்து பள்ளிபாளையம் சிக்கன் அது வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் அப்புறம் திண்டுக்கலில் தலப்பாக்கட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மா நம்ம தமிழ்நாட்டு மக்களில் மனசில் நெ நிலச்சி நிற்க கூடியது அதேமாதிரி ஓ உணவு வந்து எல்லாத்துக்கும் பொதுவான உணவு சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்கு உண்டான சைவம்ன்னா சைவத்துக்கு உண்டான ஐட்டம் அசைவம்ன்னா அசைவத்துக்கு உண்டான ஐட்டம் பொதுவான உணவு அது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அடுத்தது வந்து கார வகைகளில் வந்து நிறைய ஐட்டம் இருக்குது மிக்சரு இந்த மாதிரி முறுக்கு காரம் வா இது வா த தட்டு வடை கார வடை இந்த மாதிரிலாம் ஐட்டம் இருக்குது அது நாக்கு ருசியாக இருக்கற மாதிரி மீன் வகையில் வந்து மா மீன் இருக்கு மீன்ல நிறைய ஐட்டம் இருக்குது மீன் இறால் வஜிரம் இருக்கறதுல வஜிரம் மீன் தான் நல்லா சுவையான டேஸ்டான மீன் அது ரேட்டு அதிகமாக இருக்கும் எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் தமிழ்நாடு உணவில் வந்து முக்கியமாக சொல்லுறது வந்து சாப்பாடு தான் மற்றபடி காலை மாலையிலையும் வந்து டிஃபன் வைக்க சொல்லுறாங்க அதுலையும் அசைவம் சைவம் எல்லாம் மாறி மாறி சாப்பிடுறவிங்க இருக்காங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சுவையான உணவுகள் இருக்குது அதை சாப்பிடுற மக்களும் இருக்கறாங்க